என்னோடய பேர் பிரபா நான் இப்போ வந்து எனக்கு வந்து கலெக்டர் இப்போ நாங்கள் என்னோட வீடு வந்து கலெக்டர் ஆஃபிஸுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நான் அங்கேருந்து நான் எங்கே போகணுன்னா நான் இங்கே வந்து நாமக்கல் வரணும் நாமக்கல் பஸ் ஸ்டாப் வரணும் என்னோடய வந்து இப்போ நான் வந்து ஓலா ஆட்டோ வந்து புக் பண்ணுறேன் புக் பண்ணுறேன் நான் ஆனால் வந்து என்னோட பழைய அட்ரஸ்ல நான் இல்லை நான் என்னோட புது அட்ரஸ்லதான் இருக்கேன் அந்த அட்ரஸ் வந்து நான் கலெக்டரு ஆஃபிஸுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அங்கே வந்து என்ன பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணணும் சரி ஓகே ஓகே மேம் நாங்கள் அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் ஆனால் நீங்கள் இன்னொரு டைம் புக் பண்ணும்போது உங்கள் பழைய அட்ரஸை தவிர்த்துட்டு புது அட்ரஸை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும் ஆ ஓகே நான் வந்து நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் நான் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அந்த அட்ரஸுக்கு வாங்க கலெக்டரு ஆஃபிஸ் கலெக்ட்ரேட்டிவ் ஆஃபிஸ் வரைக்கும் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன் ரூட் சொல்கிறேன் அங்கே வந்துவிட்டா என்ன வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டா ரூட் சொல்லுவேன் என்னோடய பழைய அட்ரஸ் நான் வந்து அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ வந்து நான் இந்த இடத்துலதான் இருக்கேன் இங்கேருந்து நான் நாமக்கல் பஸ் ஸ்டாப் போகணும் இங்கே வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போய் அங்கே வந்து என்ன ட்ராப் பண்ணணும்